தமிழ் நாட்டில் மிக முக்கியமான கலாச்சாரம் மாட்டுப் பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் வந்து மூன்று நாட்களாக மிக விமர்சியாக நடைபெறும் போகிப்பண்டிகை காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் கறி நாள் என்று நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது மாட்டுப் பொங்கல் வந்து மிக பிரசித்தியான ஒன்று ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து தமிழ் நாட்டில் மிக சிறந்த ஒரு கலாச்சாரம் அடையாளம் அதனால் ஜல்லிக்கட்டு வந்து தமிழ் நாட்டில் மிக சிறந்த கலாச்சாரம்